எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் சச்சின் டென்டுல்கர் ஏன் அவரை பிடிக்கும்னா அவர் சின்ன வயதிலயே பெரிய சாதனையெல்லாம் செஞ்சிருக்காருங்க நாங்கள் படிக்கிறப்போ பத்தாம் வகுப்பிலேயே ஒரு ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க அவங்களப் பார்த்தா எப்படி இவ்வளோ திறமையாக நீங்கள் சாதிக்க முடியிதுன்னு கேட்பேன் ஏன் கேட்குறன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித் தர்றதுக்காக கேட்பேன்